ஹலோ ஹலோ ஆமாம் கோவிலுக்கு நாங்கள் பூசாரி தான்

கோவிலு இ சாமிக்கு விரதறதுங்கிறது நம்ம முருகனை வேண்டி செவ்வாய் வண்டி நம்ம விரதம் இருப்போம் அப்படி இல்லைனா நாங்கள் மாலை போட்டு நம்ம ஒரு நேரத்துக்கு நம்ம குளிச்சும் குளிச்சுட்டு நம்ம ஒரு நேரம் அன்ன அன்னத்தோடய நம்ம இருக்கிறத நம்ம விரதன்னு சொல்லுவோம் அ முருகனுக்கு சஷ்டி விரதங்கிற செவ்வாய் நீங்கள் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு வரன்னா சஷ்டி விரதங்கிறது உங்களுக்கு அந்த விரதம் இருந்து நீங்கள் வர்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் மனசார சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு ஒரு நேரம் விரதம் இருந்தாலும் கடை பிடிச்சாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும் மூணு நேரம் விரதம் இருக்குணுன்னா அவசியம் இல்லை நம் நம்ம சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு நேரம் முழுமையாக அதை வேண்டிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு முழு நன்மையும் கிடைக்கும் ஆ அதுதான் அதுதான் உ அதுதான் செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் வெள்ளி உங்களுக்கு புனிதமான நாள் சஷ்டிங்கிறத உங்களுக்கு அருமையான நம்ம க முருகனுக்கு உகந்த நாள் அந்த டையத்தில் டெய்லி சாமியை வந்து கும்பிடணும் ஆ ஆ நன்றி வாங்க